ம் ஹலோ ம் வணக்கம் சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் ஆமாம் ம் ஆ ஓகே இல்லை நாங்கள் பல்க்காகவே ஆர்டர் எடுப்பேன் ம் ஓ

ஆ நாளைக்கே பசங்கள் ரெண்டு பேரை அனுப்பிச்சி விடுகிறேன் ஸ்கூலுக்கு

ஆ பெண் பிள்ளைங்கள் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அனுப்பிச்சி விடுகிறேன் ம் ஆ சரி பொண்ணுங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ம்

ஆ நாங்கள் தாமதமெல்லாம் பண்ண மாட்டோம் கொடுத்துடுறோம் நீங்கள் சொல்லுகிற டைமுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் ம் ஒரு இரண்டு வாரம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ம் ஆ ஆமாம் கொடுத்துடுறோம்

ஆ இல்லை பசங்களுக்குனால் ஹோல் சேலாகவே எடுத்துக்கிறோம் ஆமாம் ஆ ஆ ஆமாம் ஆ ஒரே பேமெண்ட்டாகவே கொடுத்துடுங்க

ஆ ஓகே மேடம் ஆ எத்தனை மணிக்கு வரட்டும் ஆ

ஆ ஓகே மேடம் கொடுத்துடுறோம்

ஆ நாளைக்கு பஸ் ஆ பொண்ணுங்களை அனுப்பிச்சி விடுவேன் அவங்க கிட்டே சொல்கிறேன் அட்வான்ஸ் எவ்வளோன்னு அவங்களை கேட்டு நீங்கள் கொடுத்துடுங்க ஆமாம்

ஆ வரேன் வரேன் வரேங்க மேடம் ஆ ஓகே மேடம் ம் ஆ ஓகே மேடம்